ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க இ சேவை மையம்தான் சொல்லுங்கள் சரிங்க சரிங்க ஆதார் கார்டு எடுக்கிறதுன்னா நீங்கள் வரப்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்க நீங்கள் ஆதாரில் கொடுத்துருந்திங்க அந்த ஃபோன் நம்பர் இருக்குதுங்களா அந்த ஃபோன் நம் அந்த ஃபோன் நம்பரும் ஃபோனும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்புறம் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க மூணும் எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துடுங்க நாங்கள் சரி பண்ணி போட்டு போட்டு தந்துடறோம் ஆ அமௌண்ட்டு ஒரு அறுபது ரூவாய்தாங்க நாங்கள் அந்த அரசு கவர்மெண்ட் மூலயமா அது வச்சுருக்குறோங்க அறுபது ரூபாதாங்க ஒரு அரை மணிநேரம் ஆயிடுங்க நீங்கள் வந்தால் அரை மணிநேரம் ஆயிடுங்க இல்லை கண்டிப்பாக ஒரு அரை மணிநேரம் ஆயிடுங்க ஆமாங்க ஆ நாளைக்கு காலையில் பத்தரைக்கெலாம் வந்துடுங்க வரப்போ மறக்காமல் ரேஷன் கார்டு ஃபோட்டோ ஃபோனும் எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களா ம் சரிங்க ஆ ஆ சரிங்க ஆ ஆ ஆ